நான் ஃபிளிப்கார்ட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் செயலி மூலம் டெல் அப்படின்ற கம்பெனி பிராண்டோ மடிக்கணினி ஆர்டர் போட்டு வாங்கினேன் அது வாங்கி ஒரு மாசம் தான் நல்ல நல்லா இருந்துச்சு அதில் நிறைய பலன்கள் போட்டு விற்றாங்க அதாவது பேட்ரி பவர் அதிகமாக இருக்கும் ஹீட்லாம் ஆகாது சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக ஏறும் ரேம் ஸ்டோரேஜ் எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படினு சொல்லி நிறைய பலன்கள் போட்டு அதை விற்பனை செஞ்சாங்க ஆன்லைனில் அதை நம்பி நான் வாங்குனேன் ஆனால் நான் எதிர்ப்பார்த்த எந்த பலன்களுமே அதில் இல்லை ஆன்லைனில் நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் போட்டுருந்தது வெளியில் கடைகளில் கேட்கும் போது ஐம்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க சரி அஞ்சாயிரம் ரூபாய் சேமிக்கலாமே அப்படின்றதுக்காக நான் ஆன்லைனில் வாங்கினேன் ஆனால் அது அப்படியே எதிர்மறையாக இருந்துச்சு நான் எதிர்பார்த்த எந்த பலனுமே அதில் இல்லை பேட்ரி பவர் ரொம்ப கம்மியாக இருந்தது லேப்டாப் ம மடிக்கணினி யூஸ் பண்ணிட்டுருக்கும் போதே ரொம்ப சூடேறிகிட்டே இருந்தது சார்ஜிங் ஒட திறனும் கம்மியாக இருந்தது ரேம் ஸ்டோரேஜ் எல்லாமே கம்மியாக இருந்தது நான் நிறையா ஃபைல்கள் வந்து டவுன்லோட் பண்ணும் போது அது பதிவிறக்கம் செய்யும் போது ஸ்டோரேஜ் எதுவுமே பத்தல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதனால நான் ரொம்ப மனஉளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் சரி ரிட்டர்ன் போடலாம் அப்படினு பார்த்தாலும் அது போட முடியாது ஏன்னால் ரீஃபண்ட் எதுவுமே கிடையாது அதனால் நான் ரொம்ப மனஉளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் இதுமாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் இதுவரைக்கும் ஆன்லைனில் வாங்கினதே கிடையாது வாங்கி ஒரு மாசத்துலேயே அதோடய கீபோர்டு எல்லாமே தட்டச்சு எல்லாமே ரொம்ப பழுதாயிருச்சி வன்பொருள் மென்பொருள் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ்ஜாக ரொம்ப ஒர்ஸ்ட் குவாலிட்டியாக தரம் குறைந்த தரன் திறம் தரன் வாய்ந்ததாக இருந்துச்சு தரம் வாய்ந்ததாக இருந்துச்சு அதனால் ரொம்ப மனஉளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் ஐந்தாயிரம் ரூபாய் சேமிக்கலாமே அப்படினு நினச்சி வாங்குனது தப்பாயிருச்சி இது வரைக்கும் இந்தமாதிரி ஒரு குவாலிட்டி இந்தமாதிரி ஒரு பிராண்டில் டெல் கம்பெனி நல்ல கம்பெனின்னு நினச்சி வாங்கினேன் ஆனால் இந்தமாதிரி ஒரு குவாலிட்டியோடய நான் எங்கேயுமே வாங்குன பார்த்தது இல்லை வாங்கினதும் இல்லை நம்பி வாங்கினனால என்னோடய பணம் போனது தான் மிச்சம் இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அதுவும் இல்லாமல் டெலிவெரி சார்ஜும் போட்டுருந்தாங்க இது எல்லாமே நான் காசு போனது தான் மிச்சம் இதுமாதிரி இந்தமாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நான் இது வரைக்கும் எங்கேயுமே வாங்கினதே கிடையாது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன்